ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் பிரியாவோடய அம்மா தான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் அப்படிங்களா இல்லை மேடம் படிப்பாள் அந்த யூனிட் டெஸ்ட் டைமில் அவளுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துங்க மேடம் அதனால் தான் அவள் கொஞ்சம் அப்படி இருந்துட்டுது ஆ ஆமாங்க மேடம் எல்லாத்துலேயுமேவா அப்படிங்களா நான் பார்க்குறேங்க மேடம் என்னென்று பார்க்க சொல்கிறேன் வீட்டில் படிக்கிறாங்க மேடம் அவள் ரொம்ப என்ன சொல்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிகிறது இல்லை அவளால் படிக்கிறதெல்லாம் மறந்துடுறா

ஆ ஓகே மேடம் நானும் படிக்கிறதெல்லாம் மறுபடி ரிகால் பண்ண சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அவள் படிச்சிடுறா எக்ஸாமில் அந்த பதட்டத்தில் மறந்துடுறா போல் ஆ நான் பார்க்குறேங்க மேடம் டியூஷனுக்கு கீது அனுப்புகிற மாதிரி பார்க்குறேங்க மேடம் சரிங்க மேடம் இனிமேல் நானே சொல்லி கொடுக்குறேன் ஆ படிச்சுருக்கேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் இ இல்லைங்க மேடம் அனுப்புகிறது இல்லை இங்கே பக்கத்தில் டியூஷன் எதுவுமே அவ்வளோ இதாக இருக்கிறது இல்லைங்க மேடம் அதனால தான் அனுப்புகிறது இல்லை சரிங்க மேடம் இந்த யூனிட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா சயின்ஸ் மேக்ஸ்லெல்லாம் பதினெட்டு தான் வாங்கியிருக்காங்களா ஐயோ சரிங்க மேடம் நான் பார்க்குறேங்க மேடம் அவளை டியூஷன் அனுப்புகிறேங்க மேடம் உங்கள் ஸ்கூலில் டியூஷன் ஏதாவது சொல்லி தரீங்களா ஓகே மேடம் டைமிங் சொல்லுங்கள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிங்க மேடம் நான் அப்போ அனுப்பிச்சி விட்றேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நான் வீட்டிலேயே பார்த்துக்குறேங்க மேடம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டியூஷனு அனுப்பிச்சி விட்றேன் சரிங்க மேடம் நான் பார்க்குறேங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ